பெரிய போட்டு அதே போல் எடுத்துக்கொண்டு நடு கடலுக்கு போனோம்னால் நிறைய மீன்கள் வந்து நமக்கு கிடைக்கும் பெரிய பெரிய மீன்கள் எல்லாமே நமக்கு கிடைக்கும் அரிய வகையான மீன்கள் கூட நமக்கு கிடைக்கும் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கரைக்கு வந்ததுக்கப்புறம் நல்ல ஒரு வியாபாரமும் ஆகும் ஒரு சில மீன்களெலாம் மருத்துவ குணம் உள்ளதாக இருக்கும் அந்த மீன்கள் இன்னும் அதிக விலைக்கு போகும் அதனால் நிறைய பணங்கள் ஈட்ட முடியும் நிறைய மீன்கள் நமக்கு கிடைக்கும் போது முன்னாடியெலாம் பார்த்திங்கன்னா படகில் நாங்கள் போகும் போது ஒரு வார மீன் பிடியாக இருக்கும் இல்லை பத்து நாள் இருபது நாட்களும் போய்விட்டு அப்புறம் தான் கரைக்கு வருவோம் மீன் அதிகமாக கிடச்சிச்சி அப்படின்னா சீக்கிரமாகவே வந்துடுவோம் ஸோ அந்த மாதிரி டையத்தில் மீன்கள் எங்களுக்கு அதிகமாக கிடைக்கிற பட்சத்தில் நண்பர்கள் எல்லாேரும் சேர்ந்து ஒன்றா அங்கே மீனை பிடிச்சி அதை வறுத்து சமையல் செஞ்சு மற்றவர்களுக்கு பரிமாறி எங்களுடைய வெற்றியை நாங்கள் கொண்டாடுவோம் அது ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணமாக இருக்கும் மற்றவங்கள ஊக்குவிக்கிறதுக்காக பாடல்களெலாம் எதுவும் இருக்காது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கேளிகை பண்ணுறது காமெடி பண்ணுறது ரொம்ப நகைச்சுவையான பேச்சுகள் அதே போல் பேசிக்கொண்டு நாங்கள் மகிழ்ச்சியாக கொண்டாடுவோம்